பொதுவாவே மக்கள் வந்து டிவி அண்டு ஃபோனு மொபைல் ஃபோன் இதை வந்து ரொம்ப பொழுதுபோக்கா இருக்காங்கள் அதுபோக பார்க்கு இந்த மாதிரி ஊஞ்சல் விளையாட்டு இந்தமாதிரி குட்டீஸ்லாம் பொழுதுபோக்குக்காகவும் இருக்காங்கள் ஆனால் மோஸ்டா ஆப் தி திங்க்ஸ் வந்து அதிக நேரம் தொலைக்காட்சியில் தான் பார்ப்பாங்க மோஸ்ட்லி வந்து சீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை என்றால் காமெடி ஷோவாக இருக்கட்டும் சிரிக்க வைக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வந்து இப்போ உள்ள பீப்பிள்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா கிடைக்கிற டைம்ல கொஞ்ச நேரம் சிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்காங்க அந்த மாதிரி டைமிங் அமைகிறதுக்காண்டி ஒரு கலை நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அல்லது நியூஸாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக சிந்திக்கக்கூடியவைங்களை சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள தான் இப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கள் பீப்பிள்ஸ் அதனால பொதுவாகவே ஒரு சிரிக்க தன்மைக்கூடிய ஒரு காமடி நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ஸோட வெளியில போய் பொழுது போக்குக்காக இந்த பார்க்கு அந்தமாதிரி சமூக வலைத்தளங்கள் மட்டும் அல்லாமல் கோவில் தளங்களுக்கும் செல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் அதிகமாக இந்தியாவை பொழுதுபோக்குக்கா யூஸ் படுத்திக்கிறது தொலைக்காட்சிதான் ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் காமடியாக எடுத்துக்கிறதுக்கும் அங்குள்ள போன்ற நிகழ்ச்சியுமே நார்மல் ஆக்கும் பேஸிக்காக வயதானவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு தொடர் நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக பார்ப்பதுண்டு இளம் வயதில் உள்ளவர்கள் முதலே சிரிப்பு தன்மைக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கிறாங்கள் காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுட்டி டிவி இந்த மாதிரி குழந்தைங்கள் சுட்டீஸ்க்கான நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அதிகம் பார்க்க விரும்புகிறார்கள் பொதுவாக ஒரு காமெடி ஒரு ரியாலிட்டி இந்த மாதிரியாக நம்மளோடய நிலமையில இருந்து அதை எடுத்து சிந்திக்க வைத்தும் வச்சு சிரிக்க வைக்கிறங்கிற நிகழ்ச்சிகள் மக்களுக்கு அதிகமாக பிடிக்காது